ஹலோ ரவிச்சந்திரன் அண்ணா கடைங்களா ஆ அண்ணே வணக்கண்ணே நான் மோகன் பேசுகிறேன்ணே என்ன நல்லா இருக்கண்ணே நல்லா இருக்கேன் ஆமாம்ண்ணே ஆமாண்ணே அண்ணா நமக்கு கடைக்கு ஒரு ப்ரௌன் ரைஸ் வந்து ஒரு பத்து கிலோவும் இப்போ ஜாஸ்மின் ரைஸ் ஒரு பத்து கிலோவும் வேணும்ண்ணே ம் அப்படியாண்ணே

சரிண்ண கொடுத்துடுங்க வேறு என்னென்ன இப்போ ர அரிசிலாம் நல்ல நல்ல அரிசி என்ன இருக்குதுண்ணே கஸ்டமர்லாம் என்ன ரைஸ் கேட்டாலுமே சாப்பாடு நல்லால்ல நல்லால்லன்னு இருக்காங்க அப்புறம் இல்லைனா இப்போ பிரியாணியே போட்டாலும் பிரியாணி ரைஸ் போட்டாலும் ஒன்று சரியில்லேங்குறாங்க எதுனாச்சும் கொஞ்சம் மாற்றி வாங்கலான்னுதான் உங்கள்ட்ட கால் பண்ணுறேன் இப்போ ஆ கேள்விப்பட்டுருக்கண்ணே அப்படியா அது எப்படி சாப்பாட்டுக்கு நல்லாருக்குமா பிரியாணிக்கு நல்லாருக்குமா

அப்படிங்களாண்ணே ஆமாம் நம்ம ஆ

சரிண்ண அப்போ நம்மளுக்கு கூட வாங்கி பார்க்குறேன் சரி அப்போ அதுலையும் கொஞ்சம் சேம்பிள் கொடுங்க பிரியாணி அரிசி இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்து விடுங்க பார்ப்போம் பிரியாணி அரிசி ரெண்டு கிலோவும் சாப்பாட்டு அரிசி ரெண்டு கிலோவும் கொடுத்து விடுங்கள் அதை நம்ம சமைச்சி பார்த்துட்டு அதேமாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பத்து பத்து மூட்டை வாங்கிக்கிறேன் ஆமாம்ண்ணே சரி சரி இது இப்போ இட்லி அரிசி என்னாண்ண இருக்கு இட்லி அரிசி என்னாண்ணே இது பண்ணுறிங்க எட்நூறுவாயா நல்ல மாவு திரண்டு வருமா சரிண்ணே சரிண்ணே உளுந்து உளுந்து நம்மக்கிட்ட இருக்காண்ணே உளுந்து சரிண்ணே அப்போ நம்ம அதுவும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோ கொடுத்து விடுங்க அடுத்ததும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இட்லி சரிண்ணே சரிண்ணே அப்போ நான் ஒரு சரி அப்பின்னா அப்போ மூணு கிலோ அப்போ இதில் ஒரு இதில் ஒரு சரிண்ணே அதில் ஒரு மூணு கிலோ கொடுத்துடுங்க சரிண்ணே ரைட்ண்ணே சரி இதெல்லாம் போட்டு நம்ம பையன்கிட்ட கடையில் கொ கொடுத்து விட்டுறீங்களாண்ணே ஆ கடையில் கொடுத்து விட்ருங்கண்ணே பையன்கிட்ட கொடுத்து விட்டுருண்ணே ம் ஆ ஆமாம்ண்ணே அனுப்பிச்சி விட்ருங்கண்ணே உங்கள் பையன்கிட்ட அனுப்பிச்சுட்ருங்க ஆமாம் ஆமாம் ஆ ரைட்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே ம் ம்